என் வாழ்க்கையில் என்னன்னா ஒரு மொபைல் எடுத்தேன் எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுன்னா பிடிக்கும் வீடியோ எடிட் பண்ணேன் அப்புறம் லேப்டாப் எடுத்தேன் அப்புறம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நா செலிபிரிட்டியாக இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் நான் ஏதாவது வீடியோ போடுவேன் அப்லோட் பண்ணுவேன் அதனால நான் வந்து வீடியோ ஃபோன் எடுத்தேன் கேமரா வாங்கினேன் இதனால் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆனேன் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது அந்த கேமரா அதுதான் எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆச்சி கேமரா எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அது இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி நிறையா பேர் பார்த்து லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வந்து இன்னைக்கி நான் செலிபிரிட்டி நிறையா பேர் என்ன பார்ப்பாங்க இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கலாம்ன்ட்டு இருக்கேன் இதனால் வந்து எனக்கு அந்த கேமரா தான் அந்த கேமரா நான் ஃபஸ்ட்டு வாங்குனதுலேருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது அதுதான் என் வாழ்க்கையில் பெருசாக நடந்துது என் வாழ்க்கையில் வந்து இதான் பெருசாக நடந்தது கேமரா வாங்குனதுலேருந்துதான் என் வாழ்க்கையே மாறுச்சி இது மாதிரி நான் வீடியோலாம் எடுத்தேன் நிறையா எடுத்தேன் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன் பசங்கள் கூட சேர்ந்து ரீல்ஸ் நிறையா பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி இப்போ நிறையா பேர் என்னை பார்த்து காலேஜில் நிறையா பேர் நான் காலேஜில் பண்ணுவேன் நிறையா பேர் பார்ப்பாங்க நல்லா லைக்ஸ் வரும் வியூஸ் வரும் நிறையா பேர் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க இதனால் நான் இந்த கேமரா ஆரம்மிச்சி சும்மா சும்மானு எடுத்ததுக்கு கேமரா எடுத்து வியூ நிறையா ரீல்ஸ் பண்ணி காலேஜில் போட்டு இப்போ இப்போ எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆகியிருக்க நான் அதனால் வந்து கேமரா எடுத்ததுலேருந்து என் வாழ்க்கை மாறிடிச்சு எடுத்து இப்போ நான் நிறையா என்னை இன்ஸ்டாகிராமில் தெரியாத ஆள் கிடையாது எங்கள் காலேஜில் அதனால் வந்து இந்த கேமரா எடுத்ததுலேருந்து நிறையா வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி அதனால் அதான் என் வாழ்க்கையில் பெரிய பெரிசா மாறுனது ஏற்பட்டது இதான் என் வாழ்க்கையில் நடந்த பெருசு வேற எதுவும் இல்லை கேமரா மட்டும் நான் வாங்கனால இப்போ கேமரா வாங்கலைன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுருக்காது இவ்வளோ வீடியோ போய்ருக்காது இவ்வளோ பேர் பாத்திருக்க மாட்டாங்க என் வீடியோவை இப்போ ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கலாம்ன்ட்டு இருக்கேன் இதனால் தான் என் வாழ்க்கை கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது இல்லைனா இப்போ கேமரா எடுக்கலை அப்படி இப்படி இருந்ததுன்னா ஒன்றுமே நடந்திருக்காது இப்போ கேமரா எடுத்து நான் வீல்ஸ் ரீல்ஸ் நிறையா போட்டு அதை நிறையா பேர் பார்த்து லைக்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாலே இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்ன்ட்டு இருக்கேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகலான்ட்டு இருக்கேன் இதான் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த பெரிய சம்பவம் அவ்வளோ தான் வேற ஒன்னும் இல்லை